அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக இப்போ வந்து முன் காலத்தில் லெட்டர் போக்குவரத்து தான் இருந்தது இப்போ ஃபோன் டெவலப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்குறாங்க ஃபோன் மொதல்ல பட்டன் ஃபோனாக இருந்தது இப்போ வந்து எல்லாமே ஃபோர்ஜி ஃபைவ்ஜி ஃபோனெல்லாம் வெச்சிருக்கிறதுனால எந்த ஒரு நியூஸுமே உடனுக்கோடன நமக்கு தெரியுது எங்கே ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு வந்து வித்தின் செகண்ட் நியூஸ் மூலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுது அதுவே பெரிய சாதனை தான் தொழில்நுட்பத்தில் மற்றபடி ஸ்கூல்சில் வந்து கண்டுப்பிடிப்புகள் இப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து சைன்ஸ் லேப்பரிட்டி வெச்சு குழந்தைகளுக்கு நல்லா சொல்லிக்கொடுத்து புதுசு புதுசான கண்டுப்பிடிப்புகள எல்லாம் குழந்தைங்க சின்ன ப்ளஸ் டூ பசங்க எல்லாம் ராக்கெட் பற்றி மற்றபடி செல்ஃபோனில் என்ன டெவலப்மெண்ட்டு பற்றி லேப்டாப் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க அதல்லாம் வந்து அறிவியலில் ஏற்பட்டிருக்க தொழில்நுட்பம் வளர்ச்சிகள் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட சீக்கிரமாக பசங்களுக்கு வந்து சேர்ந்துருது சேர்ந்து நல்லபடியாக கண்டுபிடிச்சி புதுசு புதுசான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அது வரைக்கும் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது